ஹலோ சுரேஷோடய அம்மாவா ஹலோ சுரேஷோடய அம்மாவா என்னென்னு தெரியல உங்கள் பையன் கால்லேருந்தே கொஞ்சம் படுத்தே இருந்தான் அப்புறம் மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஃபீவர் அடிக்க ஆரமிச்சிருச்சு காலையில் என்ன சாப்பிட்டான் ஓகே அப்போ நைட் நேற்றுக்கு நைட் என்ன சாப்பிட கொடுத்தீங்க மதியானம் லெமன் சாப்பாடு கொடுத் ம் ஆ காலையில் வந்தோனே நல்லா இருந்தான் ஒரு லெவனோ கிளாக்குக்கு அப்புறம் தான் கொஞ்சம் படுத்தே இருந்தான் அப்புறம் தான் ஃபீவர் வந்துச்சு ஆ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டி டேப்லெட் கொடுத்து தான் படுக்க வச்சுருக்கோம் ஆ இன்னும் கொ படுத்தே தான் இருக்கான் இப்போ வந்து கொஞ்சம் அழச்சுட்டு போக முடியுமா வீட்டில் தானே இருக்கீங்க ஆ சரி கொஞ்ச நேரம் வச்சுருக்கோம் நாங்கள் சாய்ந்திரம் கூட வேனில் கூட அனுப்பி விட்டுறோம் சரிங்க ம் சரிங்க ம் மதியானம் லெமன் சாப்பாடு கொடுத்துருந் தீங்கலாட்டுக்கு இந்தமாரி அந்தமாரி கிளறுன சாப்பாடுலாம் அவ்வளோவா கொடுக்காதீங்க ரசம் சாதம் குழம்பு சாதம் அந்தமாரி வச்சு கொடுத்து விடுங்கள் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ம் சரிங்க ம் சரிங்க சரிங்க ம் சரிங்க சரி சரிங்க நாங்கள் பார்த்து அனுப்பிச்சி விட்டுறோம் சரிங்க நாங்கள் பார்த்து அனுப்பிச்சி வச்சுடுறோம் சரிங்க வச்சுட்றேங்க